நாங்கள் இருக்கிறது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அழகான கிராமத்தில் தான் இருக்கோம் எல்லோருக்குமே கிராமன்னா ரொம்ப பிடிக்கும் சிட்டியில் உள்ளவர்களுக்கு கிராமன்னால் பிடிக்கும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சிட்டி பக்கம்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா எங்களோடய ஒரு அழகான வயல் இப்படி அழகாக போகிறப்ப ஒரு பாலத்துலேருந்து எங்கள் ஊர் தொடங்கும் அழகாக பாலத்தில் போய் அப்படி ஒரு ஊர் இருக்குனே யாருக்கும் தெரியாது இப்போ வெளி ஊர்லருந்து என் ஃப்ரெண்ட்ஸெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட இப்படி ஒரு ஊர் இருக்குனே தெரியிலை நீ ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லோருமே பட் எங்களுக்கு அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் பார்க்குறப்ப அப்படியே அழகாக போகிறப்ப அழகாக இந்த பக்கம் ஆறு அப்படியே ஸ்ரைட்டாக போயிகிட்டே இருக்கக்குள்ளே அழகாக பெரிய அழகான ஆலமரம் அவ்வளோ பெரிய ஆலமரம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகான அங்கே அழகான ஒரு மினியையா சாமி இருக்கும் அந்த ஆலமரத்தில் தான் அவ்வளோ பெரிய அழகான ஆலமரம் அப்படியே அழகாக கீழே இறங்குனா கீழே கருப்ப சாமி கோவில் எங்களோடய அழகான குலதெய்வம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் அது அப்படி அழகாக வர்றப்போ போர் செட்டெலாம் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வயல் தான் ரொம்ப பச்சை பச்சேனு இப்போ பார்த்திங்கன்னா வயல்லாம் அறுப்பு அறுத்துவிட்டு அடுத்து பருத்தி போட ஆரமிச்சுருவாங்க உளுந்து வெதைப்பாங்க அது எல்லாமே பார்த்துட்டு எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஊரில் ஒரு பயமே இருக்காது ஆனால் நம்ப ஸ்டார்ட்டிங் பார்க்குறப்ப எப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஊர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ யாராவது வெளியூரில் இருந்து வர்ற பத்திரிக்கைலாம் வைக்க வரணும்னால் கேட்பாங்க எப்படி தான் நான் உன்னை இந்த ஊரில் கட்டி குடுத்தேனோ அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கேட்பாங்க அது ஆனால் எங்களுக்கு வந்து பழகிடுச்சு அவங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு காடு அப்படினு தான் சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருக்க உனக்கென்ன அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க அது ஒரு ஊரா ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பஸ்ஸு எந்த வசதியுமே கிடையாது தான் ஆனால் நாங்கள் எப்படி சொல்வது பெருமையாக சொல்லுவோம் எங்களுக்கெல்லாம் எந்த செலவுமே இல்லை நாங்கள் எங்கள் காசெல்லாம் மிச்சம் பண்ணிப்போம் அப்படினு எங்கள் ஊரை விட்டு கொடுக்காம பேசுவோம் ஆனால் இப்போ பரவாயில்ல எங்கள் ஊர் கொஞ்சம் தேவலாம் அப்டேயே ரோடெல்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லாமல் தான் இருந்தோம் இப்போ ரோடெலாம் போட்டு இப்போ கொஞ்சம் முன்னேறிருக்கோம்னு சொல்லலாம் என்ன ஒன்று பஸ்ஸு தான் விடலை பட் எல்லோருமே வண்டி வச்சுருக்கோம் வண்டியில் போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு சிட்டி தான் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லிருந்து எல்லோருமே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க படிச்சு முடிச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் எனக்கும் ஆசை சென்னையிலாம் போகணுன்னு எங்கள் அத்தை கூட சென்னையில் தான் இருக்காங்க நான் லீவுனால் சென்னைக்கு போயிடுவேன் அங்கே போயிட்டு பீச்செலாம் பார்க்குறப்ப அப்படி வாயை பார்த்துட்டே நிற்பேன் அப்பா இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே நம்ம போர் செட்டில் குளித்த நான் ஆள் தானே இதெலாம் பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கும் பீச் ஆனால் இந்த மாலெலாம் பார்க்குறப்ப ஐயோ இதெலாம் நம்ம வீடியோவில் படத்தில் அந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம் எங்கள் அத்தையை நான் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போக சொல்லுவேன் எல்லா இடோனா எப்படினா வண்டலூர் கூட்டிகிட்டு போ எனக்கு தெரிஞ்ச இடம் இப்போ சென்னையின்னால் சொல்லுவாங்கள்லை மெரினா பீச் வண்டலூர் ஜூ மால் அப்புறம் வந்து அந்த செலை ஜெயலலிதா அம்மா செலை அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போ மே மேக்ஸிமம் எனக்கு இந்த இடம் தான் தெரியும் அதனால இதெல்லாம் கூட்டிகிட்டு போன்னு எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல எல்லாம் அழகாக ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டு நான் சென்னையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வைப்பு பட் நம்ப ஊர் அதை விட அழகு நம்ப ஊரை எப்போதுமே நம்ப விட்டு கொடுக்க கூடாது ஆனால் இப்போ வெளிலேருந்து சென்னையிலேருந்து என்ன தான் சென்னையில் வேலை பார்த்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பொங்கல் ஒரு இது எதுனாலும் நம்ப ஊருக்கு வந்து தான் கொண்டாடுறாங்க ஆனால் எங்கள் ஊரில் உள்ள பசங்களோ பொண்ணுங்களோ சரி யாராக இருந்தாலும் அவங்க அவங்க ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் அப்படினு தான் நான் நெனைக்கிறேன் ஒரு சில பேர் அங்கேயே இருந்துடுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் எப்ப்டின்னா பொங்கல்னால் எல்லோருமே வந்துடுவாங்க அப்படியே ஜாலியாக அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸெலாம் கூட்டிகிட்டு வந்து அழகாக அந்த வயலில் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப பாறேன் நம்ப ஊரெல்லாம் ரசிக்கிறாங்களே அப்படினு எங்களுக்கு தோணும் நிறைய ஃபோட்டோஷூட் வந்து எங்கள் ஊர் அந்த ஆலமரத்தில் நடந்திருக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பரவாயில்ல நம்பளும் மேரேஜ் பண்ணிணோனா இங்கே தான் ஃபோ போட்டோஷூட் எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டெலாம் அந்த சைக்கிளில் போகிறப்பலாம் பேசிகிட்டு போவோம் அழகாக பெரிய பெரிய மாமரம் எல்லாம் இருக்கும் அதில் மாங்காய் அடிச்சுட்டு நிறைய இதில் ரசிக்க கூடியதுனால் அவ்வளோ சொல்லலாம் அதே மாரி நாங்கள் வெளில போகணும்னாலும் எங்களுக்கு ஒரு ஆசையாக இப்போ ஏ எனக்கெல்லாம் ஒரு மயிலாடுதுறை போகணும்னாலே எனக்கு ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ப வெளியில் போய் பார்க்க போகிறோம் பஸ்ஸெலாம் கடைலாம் பார்க்க போகிறோம் ஏன்னால் எங்கள் ஊரில் கிராமத்திலையே இருந்து இருந்துட்டு கொஞ்சம் படித்தோம் படித்தோம் எப்படினா அந்த ஊருக்குள்ளையே உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் வந்து மயிலாடுதுறையில் போய் படி அப்படினு சொல்லுறப்போ ஒரு ஒரு ஹாப்பி வந்துச்சு நமக்கு தெரியும்லை தெரியும்னால் அப்போ புதுசாக போகிறோம் பட் அதுக்கு அப்புறம் போக போக நமக்கு பழகிடும் இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் இத்தனை மணிக்கு எங்கள் எத்தனை மணிக்கெலாம் எத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படினு யார் எனக்கு ஏதாவது கேட்டாலே எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சொல்லுவேன் இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸு வரும் இங்கே இது இந்த பஸ்ஸு போகும் அது ஏன் எனக்கு தெரியிதுன்னா கொஞ்சம் நான் வெளில போய் பார்த்ததுனால தான் எனக்கு தெரியுது எல்லாமே ரொம்பவே ரசிப்பேன் எனக்கு பிடிக்கும் இது மாரி வெளில போகிறதுலாம் சென்னை போயிருக்கேன் சென்னையில் வந்து நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ப ஊரில் இருக்கிற மாதிரி வராதுன்னு வராது தான் பட் இருந்தாலும் ரசிக்க வேண்டிய இடங்கள்லாம் நிறையவே இருக்குது அதில் நமக்கு வந்து இங்கேயே இருந்து இருந்துகிட்டு அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐயோ இந்த இடோம்லாம் எப்படி இருக்குது பாரேன் அதுமாதிரி அவங்க போட்டிருக்க அந்த காஸ்ட்யுமெலாம் எனக்கு அப்படியே பார்க்குறப்ப ச்சீ என்ன இப்படிலாம் போட்டிருக்காங்க நம்ப ஊரில் இப்படிலாம் போட்டால் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் ஆசையாக இருக்கும் இப்படிலாம் போட்டுக்கணும் நான் வந்து வீட்டில் தான் வந்து அம்மா கிட்டேலாம் சொல்லுவேன் அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு டி ஷர்ட்டு பேண்டு தான் போட்டிருக்காங்க நானும் அந்த மாதிரி போட போகிறேன் உடனே இதெலாம் என்ன பழக்கம் இதெல்லாம் அங்கையே விட்டுவிட்டு வந்துடணும் பார்த்ததோட அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு ஆனால் பிடிக்கும் அந்த மாதிரி போடுறதுக்குலாம் பட் ஆனால் நான் இன்னும் போடலை அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த லுக்லையே போய்கிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் இப்போ எங்கள் ஊர்லையே எல்லாம் மாடலாக மாறிட்டாங்க முடியெலாம் நறுக்கி விட்டுட்டு லிப்ஸ்டிக்கெலாம் போட்டுகிட்டு கொஞ்சம் ஆகிட்டாங்க நானும் கொஞ்சம் இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ அம்மாவே பா அம்மாவே இப்போ சொல்ல ஆரமிச்சுட்டாங்க இதெல்லாம் பண்ணு இந்த செயினை போட்டுக்கோ அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோணு ஆனால் நான் எப்படின்னா எனக்கு போடணும்னு ஆசை பட் நமக்கு நல்லா இருக்குமோ அப்படினு யோசிச்சுட்டே நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு வெளில போய் நிறையாவே சாப்பிட்ருக்கேன் வித விதமாக எங்கள் மாமா வாங்கி தருவார் எங்கள் அத்தையோடய ஹஸ்பெண்ட் வந்து நான் வந்து சென்னை விருந்தாளிங்கிறனால நம்ம எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க அதனால எப்போ லீவு விட்டாலும் அங்கே போய் ஒரு ஒரு மாதம் இருப்பேன் இல்லைன்னா ஒரு இருபது நாள் அந்த மாதிரி ஒரு மாசமெலாம் இருந்திருக்கேன் நிறைய ஊரு இந்த சோழிங்கநல்லூர் அங்கெல்லாம் அந்த ஹவுசிங் போர்டுன்னு சொல்வாங்க அங்கெல்லாம் எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு அங்கே தான் இருந்தாங்க அங்கெல்லாம் போறப்போ எனக்கு அந்த இடமே பிடிக்கல அப்படியே பக்கத்து பக்கத்தில் வீடு அங்கையே பாத்ரூம் இதெல்லாம் இங்கே நம்ம எப்படி இயற்கையோடு இருந்துவிட்டு அங்கே வெறும் சுற்றி பார்த்தா வீடு தான் எந்த நேரமும் நசநசன்னு சத்தம் கேட்டுகிட்டே என்னடா இது அப்படின்னு ஏன்டா வந்தோம் அப்படினுலாம் தோணிருச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்புறம் வெளிலலாம் போனதினால தெரியல அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்காங்க அது ஃபுல்லாகவே பீச் பீச்சுன்னால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படியே பார்த்துகிட்டே இருக்கலாம் டெயிலி சாயங்காலம் ஆனால் அங்கே ஓடிப்போயிடுவேன் அங்கே ஓடிப்போய் விளையாண்டுட்டு நானும் எங்கள் பாப்பாவும் விளையாண்டுட்டு ஏன்னால் அங்கேயே தான் வீடுங்கிறனால கொஞ்சம் பயம் இருக்காது பட் இருந்தாலும் எங்கள் அத்தை வருவாங்க ஏதாவது காணாம போயிட்டால் என்ன பண்ணுறது ஏனால் தெருக்கு தெரு எந்த தெருனே புரியாது அதனால நானும் தனியாகலாம் போக மாட்டேன் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படியே சுற்றி கிற்றிலாம் பார்த்துட்டு அழகாக ஆசையாக இருக்கும் என்ன தான் ஊர்லையே இருந்தாலும் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு பரவாயில்ல நல்லா இருக்கே அப்பா இங்கையே இருந்துடலாம் போலயே அப்படினுலாம் தோணும் என் ஃப்ரெண்ட்டு எல்லோருமே காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு தான் வேலைக்கு போனாங்க என்னை கூட கேட்டாளுங்க வரியா போகலாம் அப்படினு சொல்லிவிட்டு பட் ஆனால் எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதெல்லாம் போக கூடாது நம்ப வீடெல்லாம் சென்னையெலாம் போக கூடாது அங்கெல்லாம் போனால் அதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படினு சொல்லி என்னை இருக்க வச்சுட்டாங்க அப்புறம் நானும் வேறு வழி இல்லாமல் பிஏட்டை போட்டு அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்லையே போயிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் அவளுங்க ஸ்டேட்டஸ் போடுறப்போலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் ஞாயிற்றுக் கெழமை ஆனால் எங்கே கோயிலுக்கு போயிட்டு இந்த சிக்கென் ரைஸ்லாம் சாப்பிடுட்டு அதெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறப்போ கொஞ்சம் அப்படியே காண்டு ஆகும் என்னடா இப்படிலாம் போடுகிறாளுங்களே பரவாயில்ல என்ஜாய் பண்றாளுங்களேனு சொல்லிட்டு மெசேஜூம் பண்ணுவேன் நல்லா இருங்க நீங்களாவது அப்படினு சொல்லிட்டு என்ன நம்ப ஊர் நம்ப எப்போதுமே விட்டு கொடுக்க கூடாது நம்ப ஊர்னால் நம்ப ஊர் தான் கெத்து அப்படிங்கிறமாரி பேசணும் பட் இருந்தாலும் அங்கே உள்ள நல்லதையும் நம்ப சொல்லலாம் அது தப்பு கிடையாது அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ப எதுக்காக சென்னை போகிறோம் அப்படினா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு அங்கே நிறையா ட்ரெஸெலாம் எடுத்துகிட்டு வருவேன் நெறைய இப்ப மயிலாடுதுறை போனாலும் நம்ப எது எந்தெந்த வேலைக்காக ட்ரெஸ் எடுக்கப்போவோம் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் வெளில போவோம் ஃபங்ஷன் காது குத்து இப்போ ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் அப்படினா போவோம் ஏதோ சம்திங் குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் நம்ப வெளில போகிறப்ப அது ஒரு தனி ஃபீல் தான் நம்ப ஊர்லையே இருந்துகிட்டு வெளில பார்க்குறதெல்லாம் அப்படியே நம்ப அப்படியே பார்ப்போம் ஐ எப்படி இருக்குது பாரேன் அப்படினு கடை ஒரு சாதாரண ஒரு லிஃப்ட்டு எடுத்துக்கோங்க ஒரு கடைக்கு போகிறப்ப அந்த லிஃப்டில் போகிறப்ப நமக்கு வர்ற ஹாப்பியே வேறு லெவல் ஹாப்பி எப்படி சொல்வதுன்னே தெரியாது அப்படியே அழகாக ஃபஸ்ட் டைம்னாலே போகிறப்ப அப்படியே சிரிச்சுட்டே இருந்தேன் சும்மா சும்மா போயிட்டெலாம் இறங்குனோம் அப்படியே அங்கே உள்ள அந்த லிஃப்டில் உள்ளவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு இது என்ன பார்த்ததே இல்லை போலே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாரு அது பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அது மாதிரி நமக்கு புதுசாக அதை கொண்டு வந்து லிஃப்ட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி எப்படி சொல்வது அந்த பாப்கானுலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்லை இந்த ஏதோ வச்சு கான் வச்சு வரும் அதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் இப்படிலாம் மிஷின் இருக்கே அப்படினு சொல்லிவிட்டு இந்த பஞ்சு மிட்டாய் அது மாரிலாம் நம்ப வெளில போகிற ஒரு வெளிலன்னு நம்ப கிளம்புனா தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் ஓ இந்த இது இப்படி தான் பண்ணுவாங்க இது இப்படி தான் கிடைக்கும் நம்ம இந்த ஊருக்குள்ளையே இருந்தோம்னால் நம்ப இந்த கிராமத்தையே ரசிச்சுட்டு நம்ப பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ சொல்லிக்கிட்டே இருடி அப்படினு சொல்லிவிட்டு சில பேர் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ப ஊர் நமக்கு அழகு தான் அதில் எப்படி சொல்வது வயலெல்லாம் சொர்க்கம்ங்க சொல்லவே முடியாத அளவுக்கு சொர்க்கம் அப்படினு நான் உண்மையாக எங்கள் வயல் பருத்தி போட்டிருக்கப்பெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வாளியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாம்பார் வச்சுட்டு உருளைகெழங்கு வறுத்துட்டு அந்த வயலில் எடுத்துகிட்டு போய் ஏன்னால் அங்கே கொட்டாய் போர் செட்டெலாம் வச்சுருக்கோம் கொட்டாய் வச்சு அதில் சாப்பிட்டு நாங்கள் நாலு பேரும் தம்பியெலாம் வேலை செய்வான் வயலில் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நான் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கும் போட்டு நானும் அவங்களோடையே சேர்ந்து சாப்ட்டுவிட்டு அப்டியே ஃபுல் கட்டு கட்டிட்டு அந்த வாளிலாம் எடுத்துட்டு வந்து நடக்கவே முடியாது சாப்டுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து அந்த காற்றுலயே ஆனால் தெரியாது அழகாக காற்றடிக்கும் அந்த அப்படியே அந்த நாற்று ஒரு சில பேர் பருத்தி போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து நடவு நட்டிருப்பாங்க நெல்லுக்காக பயிர் பண்ணியிருப்பாங்களா அதை அப்படியே அந்த பச்சை கலர் அப்படியே அழகாக அப்படியே சாயும் அந்த காற்றுலாம் வர்றப்போ நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சொல்லிகிட்டே போலாம் அதே மாதிரி நம்ப அருகில்னு கிடையாது கொஞ்சம் தூரம் தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ள கிராமத்தில் இருக்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் எதுவாக எங்கேன்னா எங்களுக்கு பஸ்ஸு கூட கிடையாதுன்னு நான் ஆரம்பத்திலையே சொல்லிவிட்டேன் நாங்கள் அப்படி வண்டியில் போய் போய் தான் நாங்கள் அப்படி போனோம் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் மயிலாடுதுறையாக இருந்தாலும் தூரம் தான் கும்பகோணமாக இருந்தாலும் எங்களுக்கு தூரம் தான் பட் அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பரவாயில்ல நகரத்தையும் விட்டுக்கொடுக்க முடியாது கிராமத்தையும் விட்டுக்கொடுக்க முடியாது ரெண்டுமே நல்லா இருக்கும் ரெண்டுமே தனி தனியாக நினைக்கிறப்ப செம்ம ஃபீல் ரெண்டு பத்தியுமே எந்த ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும்னு நம்ம சொல்லலாம்